எங்கள் வீட்டில் வந்து விறகு அடுப்பில் தான் நாங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ சிலிண்டரு இது வந்துருக்குது சிலிண்டரில் சமையல் பண்ணுறோம் அப்பறம் வந்து முன்னாடி வந்து அம்மியில் தான் மசாலா அரைத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து மிக்சியில் அரைத்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம் அடுத்து வந்து விறகு அடுப்பில் தான் நாங்கள் பொங்குவோம் சோறு இப்போது வந்து எல்லாம் வந்துருக்குது அதில் சட்னி வைக்கிறோம் மசாலா அரைக்கிறோம் முன்னாடி மாரி டேஸ்ட்டுக்கு இப்போ வரமாட்டிக்கு ஆனால் தோசை எல்லாம் அது விறகு அடுப்பில் தான் சுடுவோம் அது நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இப்போதைக்கி சிலிண்டரு வந்தவொடன அதில் சுடுறோம் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எல்லாம் மிக்சியில் நல்லா இது பண்ணி வதக்கி அரைத்து நல்லா இது பண்ணிட்டு இருக்கோம் அது நல்லா தாளித்து பண்ணி நல்லா சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது மாவும் முன்னாடி வந்து இதுக்கு ஆட்டுக்கல்லில் தான் ஆட்டினோம் இப்போது கிரைண்டரு வந்ததுனால் அதில் போட்டு ஆட்டிட்டு இருக்கோம் இப்போது அதில் வேறு